வருமானம் ஈட்டுறதுக்கு பண்ணை விலங்குகள்னால் மாட்டு பண்ணை இருக்குது ஆட்டு பண்ணை இருக்குது இறால் பண்ணை இருக்குது மற்றும் முயல் பண்ணை இருக்குது கோழி பண்ணை இப்படி பண்ணைகள் மூலமாக கவர்மெண்ட் மூலிமா லோன் வாங்கி பெரிசாக செய்கிறவங்களும் இருக்காங்க வீட்டில் கரெக்ட்டாக காசு வச்சு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு இந்தமாதிரி பண்ணைகள் வச்சு செய்கிறவங்களும் இருக்காங்க ஆடு ஒரு இருபது மா இருபது ஆட்டுக்குள்ள செய்கிற இது இருக்குது அதனால நம்ம ஆடு மாடு வளர்க்குற முறைகளில் ப ப அதுக்கு பேர் வந்து பண்ணை அதிகமாக ஒரு பத்து உறுப்படிக்கு மேலே போய்ட்டாவே பண்ணை தான்னு வச்சுங்களேன் கொட்டாய் போட்டு சுற்றியும் காமோண்ட் மாதிரி பண்ணி பட்டி மாதிரி போட்டு தயார் பண்ணறதெல்லாம் பண்ணைகள் தான் மாட்டை வந்து அவுழ்த்துட்ருவாங்க அப்படியே பொழுதன்னிக்கும் மேய்ஞ்சிட்டு வரும் சாயந்தரத்துக்கு தண்ணி வைப்பாங்க தீனி போடுவாங்க ஆனால் வந்து பொழுதன்னிக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கட்டி போட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுதான் வந்து பண்ணைகள் அது வந்து அதிகமாக மாடெலாம் அவுழ்த்து விட மாட்டாங்க வெய்யிலலாம் அலையாது அந்தமாதிரி இருக்கறதுதான் பண்ணைகள்